ஹலோ அண்ணா செட்டிநாடு ரெஸ்ட்டாரண்ட்டாண்ணா அண்ணா என்னோட நேம் சிவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணிருந்தேன் நான் இப்போ அது கூட சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று தந்தூரி சிக்கன் ஒரு பிளேட்டு அது அந்த ரெண்டு ஆட் பண்ணிக்கிங்க நான் அப்புறம் தென் ஜூஸ் ஐட்டம்ஸ் எதுவும் இருக்காண்ணா பாதம் மில்க் ஷேக் இருக்காண்ணா ஓகேண்ணா பாதம் மில்க் ஷேக் ஒரு ரெண்டு ஆட் சேர்த்திக்குங்க அவ்ளோ தாண்ணா தேங்க் யூண்ணா